எங்கள் வீட்டில் வந்து நாய் குட்டி இருக்குது அதுதான் எங்கள் வீட்டோட செல்லப்பிராணி நாய்க்குட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்து அது போகும்போது வரும்போது மேலே வந்து ஏறி ஏறிக்கிட்டு சாப்பாடு வேணும் பசிக்குது அப்படின்னா வந்து கால் ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம தோல் மேலே வச்சு ஏறி நிற்கும் ஏறி நின்றுகுட்டு நம்மளுக்கு முத்தம் கேட்டால் கூட அந்த நாய்க்குட்டி வந்து முத்தம் கொடுக்கும் அதுக்கு பசிக்குது அப்படின்னா கொஞ்சி கொஞ்சி வந்து சாப்பாடு கேட்கும் நம்மளோட கொஞ்சி கொஞ்சி விளையாடும் அதுவந்து எப்படின்னா எங்கள் வீட்டு நாய்க்குட்டி வந்து வெளியில் வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே கட்டி போட்டிருப்போம் எங்கள் வீட்டுக்கு வந்து யாராவது வந்து எங்களை கூப்பிட்டா கூட அந்த நாய்க்குட்டியை வந்து உள்ளார விடாது அவங்கள யாரையுமே வந்து உள்ளார விடாது நாங்களாக வந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா மட்டும்தான் வந்து அது கம்முன்னு இருக்கும் அதுவரைக்கும் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும் குலைக்கிறது வந்து நிறுத்தவே நிறுத்தாது ஏன் கத்திக்கிட்டே இருக்கே ஜிம்மி அப்படின்னு சொல்லி வெளியில் போயி பார்த்தா தான் தெரியும் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படி யாரையுமே வந்து அது உள்ளாரையே விடாது அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு வந்து அது வந்து இப்போ தெரிஞ்சவங்கலாம் இப்போ தெரியாதாவங்க வந்து டக்கெனு யாராவது உள்ளே வந்திருவாங்க அது அந்த இது அதுக்கு பதிலாக நம்ம வாட்ச்மேனுக்கு பதிலாக வந்து எங்கள் வீட்டில் அந்த நாய்க்குட்டி தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த இடத்துல அதே மாதிரி அதுவந்து நான்வெஜ்ஜை மட்டும்தான் எங்கள் நாய்க்குட்டி வந்து சாப்பிடுமே அதுவந்து எனக்கு எங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து நாய்குட்டியாலேயே நாங்கள் டெய்லியும் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்டுகிட்டுருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு அந்த நாய்குட்டியை வந்து ரொம்ப பிடிக்கும்